ஹலோ சொல்லுங்கள் யார் ஆ ஆமாம் மொபைல் ஷோரூம் இது தான் சொல்லுங்கள் லாஸ்ட்டாக வந்த ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனா சார் உங்கள் ஃபர்ஸ்ட்டு எந்த மாதிரி எப்படி சொல்கிறீங்க நீங்கள் எதுக்கு லாஸ்ட்டாக வந்து கேக்கிறீங்க ஒரு ஒரு ப்ராண்டு இருக்குது எந்த ப்ராண்டு தேவை உங்களுக்கு ரெட்மியில் காமனாக லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு மூணு ப்ராண்ட் தான் சார் வந்தது ரெட்மியில் வந்து நோட் ம் ம் நோட் டோல் மேக்ஸ்ஸு நோட் டோல் ப்ரோ அந்த மாதிரி வந்திருக்கு ரெண்டு ப்ராண்ட் வந்திருக்கு அதுக்கு ஸ்பெஸிஃபிகேஷன் எதிர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மல்ட்டி சேலஞ்சாக வந்திருக்கு ஹேம்ரா டிஸ்ப்ளே அப்புறமா ஒன் டொண்ட்டி ஸ்கிரீன் ஸ்கிரீன் ரிஃப்ரெஸ் ரேட்டு அப்பறம் ஹச்சுடி கால்ஸு அப்பறம் ஃபைவ் ஜி அப்புறமா ஒன் எய்ட்டி மெகா பிக்சல் சாம்சங்கில் எஸ் டொண்ட்டி டூ வந்திருக்கு சார் அது எஸ் டொண்ட்டியோட ஸ்பெஸிஃபிகேஷன் நீங்களே ஆடில் பார்த்துருக்கலாம் ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ஒரு டிஎஸ்ஆர் கேமரா ஒரு கேமரா நம்ம வெளியே போவோம் இப்போ ஐஃபோன் கேமரா ஐஃபைவ் கேமரா டிமாண்ட் பண்ணி இல்லாமல் இந்தமாதிரி ஒரு கேமரா மொபைல் வாங்குனீங்கன்னா நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ஒரு ஃபீச்சர்ஸை ஒரு கெயின் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் பண்ணலாம் நீங்கள் அதான் சொல்கிறேன் நானும் அதேதான் சொல்கிறேன் கேமரா நீங்கள் ஒரு ஃபோனில் எடுத்தீங்கன்னா டிஎஸ்ஆர் ஃபோன்ட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அதுமாதிரி இப்போ அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டாக அதான் ஐபில் அடித்து ஐஃபோனே அடித்து தள்ளிவிட்டு போய்ட்டாங்க இப்போ நீங்கள் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டருல ஒரு ஆளை பார்க்கணுன்னாலும் நீங்கள் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி கூட அவங்கள ஒரு நல்லவொரு ஃபார்ட்டி எயிட் பிக்சலில் கூட அவங்கள பார்த்துக்கலாம் ஒரு அதனால் நீங்கள் நேரில் வாங்க நம்ம என்னென்ன ப்ராண்டு இருக்குதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நேரில் கூட வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க ஓகே ம் எல்லாமே பட்ஜெட் மினிமம் ஒரு தேர்ட்டி கேக்குள்ள தான் சார் வரும் எப்படியும் ஆஃபர்லாம் போக நம்ம ஒரு டுவெண்டி பிஃப்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் பர்செண்டேஜு கொடுக்கலாம் பார்க்கலாம் வாங்க நேரில் வாங்க பார்க்க ம் ம் ஓகே